இந்தியா இன்றைக்குன்னு இந்த காலத்தில் வந்து என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்குதுன்னால் சுற்றுச்சூழல் சம்பந்தமான பிரச்சனைகளை நிறையா சந்திக்குது ஏன்னால் இந்த பேண்டமிக் சுச்சிவேஷனில் வந்து காற்றுனால பரவக்கூடிய வைரஸ்னு சொல்கிறாங்க நமக்கு என்ன பிரச்சனைனா நம்ம காற்றே பிரச்சனையா தான் இருக்குது இப்போதைக்கு ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்ததுனால் புறஊதா கதிர்கள் தான் ஆல்ரெடி நம்ம தாக்கிக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரது வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்குது அது எந்த அளவுக்கு சொல்லணுனால் நம்ம கார்பன் எஃபிஷியன்ஸை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள குறைக்கணுனு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வந்து அதை அலட்சியப்படுத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள குறைப்போம்னு நம்ம சொல்லிகிட்டிருக்கோம் அதை எவ்வளோ எவ்வளோ விரைவாக குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ விரைவாக அதை நம்ம குறைச்சாதான் நமக்கு வந்து நல்லது இல்லைன்னா பின் நமக்கு பின்னாடி வரவங்க ரொம்ப ஆபத்துக்குள்ளாகுவாங்க ஸோ நம்ம அப்படி வாழ்ந்த நமக்கு பின்னாடி வரவங்களை ஆபத்துக்குள்ளாக்குறதில் எனக்கு இஷ்டமே இல்லை ஸோ நமக்கு பின்னாடி வரவங்க நம்மவிட நிறைய கற்றுக்கிட்டே வந்திருந்தாலும் அவங்களும் இவ்வுலகில் வாழதான் வேணும் அதனால் இந்தமாரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் குறைச்சி கார்பன் எஃபிஷியன்ஸிலாம் குறைச்சு இதுக்கு எல்லாமே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டு அதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நான் பார்க்கிறது என்னன்னால் எலெக்ட்ரிக் வெஹிகிள்ஸ் எல்லா வெஹிகிள்ஸையும் எலக்ட்ரிக் மாற்ற சொல்லிட்டாங்க ஸோ அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெட்டரா தெரியுது கொஞ்சம் நம்பிக்கையை கொடுக்குது ஏன்னால் எலக்ட்ரிக்கல் எந்த ஒரு நாய்ஸ் எந்த ஒரு ஏர் பொலிஷன் இதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரிலயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண்ணாமுத்தி ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது அந்த ஒரு ஏரி தண்ணீர் மழைக்காலத்தில் நிரம்பினாலே அந்த ஒரு ஏரி அதை சுற்றியுள்ள பத்து கிராமங்களுக்கும் தண்ணீர் வழங்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த ஏரிக்கான நீர் வரத்தையும் அவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் அங்கங்க ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்காங்க அதை எல்லாம் எடுத்து அதுக்கு ப்ராப்பராக தண்ணியை கொண்டுட்டு வந்தோன்னால் மீண்டும் நம்ம நீரை வந்து அந்த நிலத்தடி நீர் மட்டத்தை அந்த பகுதியில் மேல கொண்டுட்டு வரலாம் மீண்டும் பழையபடி பத்து கிராமங்களுக்கு மேல் நம்ம தண்ணியும் தர முடியும் ஆனால் இந்த கவர்ன்மெண்ட் வந்து அதை செய்கிற மாதிரி எங்களுக்கும் தெரியல நாங்கள் மொறைப்படி பெட்டிஷன் கொடுத்தும் அதை அவங்க எடுத்துக்க மாட்டங்கிறாங்க அது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்தமாரி இந்தியா இன்னும் இன்றைக்கு பல சவால்களை சந்தித்துக்கிட்டேயிருக்கு